என்னோட மாவட்டம் வந்து பெரம்பலூர் பெரம்பலூரில் நகரம் இல்லை என்னோடது ஒரு கிராமம் இந்த கிராமத்துலேருந்து நான் எதுக்காண்டி நகரத்தை நோக்கி அதாவது சிட்டியை நோக்கி போகிறேன்னா ஏதாவது திங்க்ஸ் அதாவது தேவைப்பட்ற வீட்டு உபயோக பொருட்கள் சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி எது வாங்கணும்னாலும் கிராமத்தில் போதுமான கடை வசதி இல்லாததனால ஒரு ஒன்று அல்லது ரெண்டு கடை இருப்பது அது மட்டும் இருந்தாலும் கூட அதோட ரேட் வந்து டிமாண்ட் ஆகுது அதிகமாகுது இதனால நம்ம வந்து நகரத்துக்கு போய் நமக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கிக்கும்போது நம்மளோட அங்கே உள்ள ரேட் வந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது நகரத்தில் உள்ள கடைகளோட ரேட் ஆனது சற்று கொறைஞ்சி இருக்கும் இப்போது நமக்கு தேவையான குவாண்டிட்டி போதுமான அளவு நம்மளால சாமானும் வாங்க முடியும் இப்போது வந்துட்டு எத்தனை முறை செல்கிறீர்கள் அதாவது இப்போது வந்துட்டு நான் பெரம்பலூர் காலேஜுக்கு வரணும்னாலும் டெய்லியும் நகரத்தை நோக்கி வந்துட்டு தான் போகிறேன் இதன் மூலிமா என்ன ஆகுதுன்னா அதாவது நகர்ப்புறங்களில் வந்து கூட்டம் நெரிசல் அதிகமாகுது ப்ளஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து பேருந்தில் வந்து போய்ட்டு போய்ட்டு வர்றதுனால போக்குவரத்து இது போக்குவரத்து நெரிசல் ட்ராஃபிக் ஜாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிசல் இந்த மாதிரி வந்து பொதுமக்களோடு நம்ம கலக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அது மட்டும் அல்லாமல் நம்ம வந்துட்டு போய்ட்டு போய்ட்டு டெய்லியும் வர்றதுனால நம்மளோட பாடி கண்டிஷன் அதாவது ஹெல்த் வந்து டயர்ட் ஆகுது இந்த மாதிரிலாம் பண்றதுனால இதே வந்துட்டு இங்கே இல்லைனா ஒரு சில நேரத்தில் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பசங்கள் கூட வந்துட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா எங்கே போகலாம்னா திருச்சியில் வந்துட்டு பெரம்பலூர் இங்கே இருந்துட்டு இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும்னா கோவில் திருச்சியில் எங்கே போலாம்னா ஸ்ரீரங்கம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அதை விட்டோம்னா வந்து நீர் நிலைகள் அந்த மாதிரி பாத்தோம்னா முக்கொம்பு டேமு கல்லணை இந்த மாதிரி எடத்துக்கெல்லாம் போறது மூலிமா வந்து புது புது விஷயத்த நம்ம கற்றுக்கலாம் பார்க்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது ப்ளஸ் வந்து நீர் நிலைகள்லாம் போறது மூலிமா சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக பாதுகாப்பான முறையில் போய்ட்டு அங்கே வந்து நீச்சல் கற்றுக்கலாம் இல்லை புது விதமான மனிதர்களை பார்க்கலாம் எங்கெங்கே இருந்துலாம் வர்றாங்க எதெல்லாம் வந்து விசித்திரமாக அதாவது தமிழ்நாடு அரசினால என்னென்னலாம் அங்கே பரிந்துரைக்கப்பட்டு இருக்குது என்னென்ன புது விதமான விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து நம்மளோட படிப்பு சம்மந்தமாகவும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா ஒரு தனி மனிதனாக வெளியில் சென்று போய்ட்டு வர்றது மூலிமா நம்ம வந்து ஒரு சில சவால்களை தனியாக நின்று சமாளிக்கிற அந்த மனப்பக்குவம் வந்து கிடைக்கிது நமக்கு